ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் ஓகே சார் சொல்லுங்கள் சார் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி அது இல்லாமல் பலாப்பழம் பிரியாணின்னு புதுசாக இப்போ போட்டுருக்கோம் சார் அது வந் அது வந்து கடலூர் ஸ்பெஷல் சார் அது நல்லாயிருக்கும் சார் அது வேணுமா சார் அது வேணுமா சார் அதுலேயே பலாப்பழம் சிப்ஸ்லாம் போடுகிறோம் சார் சிப்ஸு உண்டு சார் ஸ்வீட் சார் ஆ ஸ்வீட் தான் சார் அது கண்டிப்பாக சார் சொல்லுங்கள் சார் ஓகே சார் மட்டன் பிரியாணி மூணு சரிங்க சார் வஞ்சரம் ஃப்ரை அஞ்சு பீஸ் ஓகே சார் இறால் தொக்கு மூணு ஓகே சார் கனவா கொஞ்சம் ரேர் தான் சார் நெத்திலி ஃப்ரை இருக்குது சார் நல்லாயிருக்கும் சார் ம் நல்லாயிருக்கும் சார் நெத்திலி ஃப்ரை ஆ ஓகே ஓகே சார் பலாப்பழம் பிரியாணி ஆ சொல்லுங்கள் சார் சரிங்க சார் சரிங்க சார் சிப்ஸு ஓகே சார் சரிங்க சார் டோட்டலா ஒரு நிமிடம் சார் எட்டாயிரம் சார் இல்லை சார் நான் நான் நம்ம ஆ பண்ணிடலாம் சார் டோர் டெலிவரி உண்டு சார் ஆஹ இல்லை சார் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் சார் சொன்னோம் டெலிவரி சார்ஜ்லாம் சேர்த்து தான் சார் ஆ சொல்லுங்கள் சார் நம்பர் எட்டு மஞ்சகுப்பம் அண்ணா தெரு கடலூர் சரிங்க சார் சார் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்துரும் சார் ஒன் கார்யில் ஜிபே பண்ணுறிங்களா கேஷ் ஆன் டெலிவரியா சார் கேஷ் டெலிவரி தானே ஓகே சார் ஓகே சார் இந்த நம்பர் உங்கள் நம்பர் தானே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆர்டரு ரெடி ஆனோன்னே உங்களுக்கு மெசேஜ் வந்துரும் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்